ஹலோ ஆ சொல்லுங்கணா பூ கேட்டுருந்தீங்களாமா

சரிங்க சரிங்க ஆ ரோஸு சரிங்க சரிங்க சரிங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தனித்தனியாக பார்சல் பண்ணிடலாங்க விலை இப்போதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுதுங்க விலையெல்லாம் கம்மியெல்லாம் அது அது வேணுனா பண்ணிக்கலாங்க பன்னெண்டு கிலோங்களா ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க சரிங் சரிங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை அதான் அனுசரித்துப் போடுற மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அனுசரித்து தான்ங்க போடுவோம்

சரி சரி அதெல்லாம் அப்படியெல்லாம் கொடுக்கமாட்டோம்

ஆ சொல்லுங்க சொல்லுங்கள் அந்த மாதிரிலா சொல்லி ஒரு நன்மை பண்ணுங்கள் ஆ

சரிங்க சரிங்க சரிங்க ம்

ம் சரிங்க மாலை எதாவது வேண்டும்ங்களா சரிங்க சரிங்க அது அனுப்பிடலாங்க

சரிங்க சரிங்க அதெல்லாம் பண்ணிக் கொடுக்கறங்க சரிங்க

ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் எங்கள் கடையெல்லாம் நல்ல கடைதான்ங்க நீங்கள் சொன்னீங்கனா நாங்கள் அப்பவே நாங்கள் அனுப்பிடுவோம் ஒன்றும் தப்பில்லை ம் ஆ சரி நீங்கள் வாங்கிப் பாருங்கள் அப்போ தான் தெரியும் எப்படின்னு ம் ஆ சரி சரி சரி சரிங் சரிங்க சரிங்க சரி சந்தோஷங்க வச்சுடுட்டுங்களா சர் நன்றி